தமிழ்நாட்டு மக்கள் வந்து தமிழ்நாட்டு கலாசாரத்தை பாரம்பரியத்தை வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்திங்னா வச்சுகோங்களேன் பரதநாட்டியம் வந்து எல்லாேருமே கற்றுப்பாங்க பரத நாட்டியம் வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் அதில் வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இப்போயெலாம் அதனால சின்ன ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் ஆன உடனே அவங்களோட பிள்ளைங்கள வந்து இப்பெலாம் பரதநாட்டியம் க்ளாஸ் சேர்த்து விட்டு அவங்களுக்கு அதில் அது மூலயமா அதுங் அவங்களோட வந்து கலாசாரத்தை வளர்க்குறாங்க அதுவும் இல்லாமல் தமிழ் கற்றுக்குறத்துக்காக நிறையா பேர் வந்து முன்னாடி வராங்க இப்போ வெளியில் உள்ளவங்களாம் இப்போது நிறையா பேர் வெளியில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்க அவங்களாம் அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ஃபர்ஸ்ட் லாங்க்வேஜாக வச்சு படிக்க வச்சுக்கிறாங்க வெளிலெலாம் இந்த மாதிரி எஜிகேஷன்லேயும் தமிழ் வந்து நிறையா இடத்துல வந்து முன்னாடி கொடுத்து தமிழுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குணுங்குற மாதிரி தமிழை வந்து வளர்க்குறாங்க இந்த மாதிரி தமிழ் மொழி அப்புறம் வந்து டான்ஸு பரதநாட்டியத்தை வந்து வந்து கற்றுக்க சொல்லி அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இப்போ வந்து பாரதநாட்டிய க்ளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரமிச்சுருக்காங்க நிறையா ஸ்கூல்ஸ்சில் அந்த மூலயமா அதுக்கான இம்பார்ட்டன்ஸை வளர்த்துட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம வந்து கொண்டாடுகிற ஃபங்ஷன்ஸ்சு எல்லாத்திலேயும் வந்து பரதநாட்டியம் கலைஞர்களை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க அவங்களுக்கான தனியாக ஒரு ஃபெர்பார்மென்ஸ்ன்னு வச்சு அவங்கள வந்து டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கலாச்சரத்தையும் நமக்கான நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க